டான்ஸ் வந்து ஏன் லைஃபில் வந்து நான் எல்கேஜி படிக்கிறப்பலேருந்தே இருந்துருக்குது ஏன் அப்படி சொல்கிறனா நான் எல்கேஜில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது ஒரு ஆப்பிள் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஆப்பிள் மாதிரி நான் வந்து ஆடுனேன் அந்த பார்பி சாங்க்கு தான் ஃபஸ்டு ஃபஸ்டு ஆடுனேன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அப்போ ஆடுனதுக்கப்புறம் பெருசாக அதுக்கப்புறம் நான் எதுவும் ஆடவே இல்லை ஆனால் எனக்கு ஆடனும்ற ஆசை நிறையாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் நாலாவது படிக்கிறப்போது ஒரு டைம் ஆடினேன் என்னோடய ஆசைக்காக அந்த அந்த மேடையில் நான் ஆடினது வந்து ஒரு ஒரு கனவாக எனக்கு தெரிஞ்சிது ஏன்னா எனக்கு அவ்வளோ இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு டான்சில் அதுக்கப்புறம் ஆறாவது ஏழாவது அந்த மாதிரி ஏழாவது வரப்போலாம் நான் வந்து பரதநாட்டியம் ஆடின ஏன்னா பரதநாட்டியம் வந்து அதுதான் ஆடணும் அப்டின்னு எங்களோடய பள்ளியில் வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது ஸோ அதுக்காக நான் வந்து பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு சரி டான்ஸ்னா வந்து எல்லாம் தான் அப்படின்டு என் மனதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் வந்து பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு அட்லீஸ்ட் அதையாச்சும் ஆடுவோம்னு சொல்லி நான் அதை ஆடுன மேடையில் கடைசியாக நான் வந்து பத்தாவது படிக்கிறப்போது வந்து டான்ஸ் ஆடின என்னோடய பரதநாட்டியம் முழுமையாக பரதநாட்டியம் இடமில் இருந்து பரதநாட்டியம் சாங்க்கு எல்லாத்துக்கும் ஒரு முழுமையாக ஆடுனது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இங்கே என்னோடய கல்லூரிக்கு வந்தப்போது எனக்கு வந்து வெவ்வேறு வாய்ப்பு கடைச்சிது எனக்கு வந்து இருந்த ஒரு இன்ட்ரஸ்ட்னால் நான் வந்து இங்கே காலேஜில் நான் ஆடிஷனில் ஜாயின் பண்ணிணேன் ஆடிஷனில் ஜாயின் பண்ணிணப்போ எனக்கு ரொம்ப ஒரு ஒரு பயம் இருந்துச்சு என்னை விட எல்லாரும் நல்லா ஆடிருவாங்க நான் செலக்ட் ஆக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு அதனால் நான் ஆடிஷன்கு போக நிறைய தயங்குனேன் அப்போயுமே நான் தனியாக ஆடமாட்டேன்னு சொல்லி என் ஃப்ரெண்டை ஒரு பையன் கூடலாம் ஆட வச்சேன் கடைசியில் அந்த பையன் செலக்ட் ஆகல நான்தான் செலக்ட் ஆன அப்போ தான் தோணுச்சு என்னை விட பெருசாக எனக்கு யாரும் இருக்கக்கூடாதுனு சொல்லிட்டு என் மேல் நான் நம்பிக்கை வைக்கணும் அப்படின்டு எனக்கு அப்போதான் புரிஞ்சது நான் அதுக்கப்புறம் வந்து என் கல்லூரியில் நிறைய ஒரு மேடை ஆட ஆடியிருக்கேன் ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு என்னுடய காலேஜ் டீமில் வந்து நான் தான் வந்து வழி நடத்துணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துச்சு ஒரு சூழல்னு சொல்ல முடியாது அது ஒரு ஒரு வாய்ப்புனு சொல்லலாம் ஏன்னா எனக்கு புடித்த விஷயத்தை நான் வந்து கொரியோகிராஃப் பண்ணி பண்ண பண்ண போகிறேன் அது எனக்கு வந்து ஒரு ஒரு வாய்ப்பை எனக்கு அமத்தி அமைச்சி கொடுத்துருக்கு ஏன்னா நான் நல்லா ஆடினனால தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு நான் அன்னிக்கு நான் நல்ல ஆடமாட்டேன்னு நினச்சிட்டு நான் அந்த ஆடிஷன்கு போகாமல் இருந்துருந்தால் என் எனக்கு இவ்வளோ வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது இப்போ வரைக்கும் நான் என்னோடய கல்லூரியில் வந்து அந்த ஹெட்டாக தான் இருக்கேன் அதுக்கு நான் ரொம்ப கடைமப்பட்டுருக்கேன் அண்ட் ஏன்னா என்னோடய என்னோடய டேலண்டுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு பரிசாக தான் நான் இத பார்க்குறேன் அதை தாண்டி எனக்கு நிறைய கொரியோகிராஃப் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிது நான் என்னோடய வீட்டிலயே கூட சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டான்ஸ் க்ளாஸ் மாதிரி ஆரம்பிச்சு ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்குலாம் கூட சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படி பார்த்தா என்னோடய ல என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் சம்பாதிச்ச காசு வந்து டான்ஸ் மூலிமா தான் எனக்கு கிடச்சிது எழுநூறுபா ஒரு ஆளுக்கு நான் வாங்கியிருந்தேன் எனக்கு அந்த எழுநூறுபா ரொம்ப பெருசாக பட்டுச்சி ஏன்னா நான் அது எனக்காக பண்ண ஒரு விஷயமாக பார்த்தேன் என் என்னோடய என்னோடய டேலண்ட் வச்சி நான் வாங்கின ஒரு காசாக தான் நான் பார்த்தேன் அதுலேருந்து ஒரு திருப்தி எனக்கு கிடச்சிது சரி நமக்கு புடிச்சதை நம்ம சொல்லி கொடுத்து நம்ம சம்பாதிக்கிறோம் அப்டிங்கிற ஒரு திருப்தி எனக்கு கிடச்சிது அது இல்லாமல் நிறைய கல் என் கல்லூரிலேயே நிறைய மேடை டான்ஸ் வந்து நான் ஆடியிருக்கேன் அதுக்கெல்லாம் எனக்கு நிறைய வந்து கைத்தட்டல்கள் வந்துருக்குது எனக்குனு தனியாக வந்து இருக்காங்க என்னைய சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு அதெல்லாம் நினைக்கிறப்போ நான் ரொம்ப ரொம்ப ப்ளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கு டான்ஸ் வந்து எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் நான் நிறைய கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன் நிறையா ஆடியிருக்கேன் டான்ஸ் வந்து ஏன் லைஃபில் ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதியாக நான் பார்க்குறேன் டான்ஸ் இல்லைன்னா எனக்குன்ற ஒரு அடையாளம் இருந்துருக்காது அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு அடிக்கடி வருது